நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பேசு உக்காந்து ட்ரிப் பேசிகிட்டு வெளியே போகலாம் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு பசங்கள் நாங்கள் ச சொந்தக்காரங்கள் எல்லாருமாக சேர்ந்து நல்லா வெளியே போய் சுத்திட்டு இது பண்ணிட்டு வருவோம் எங்கே எங்கே போறோம்னா ஒகேனக்கல் போகிறோம் அப்புறம் வந்து ஊட்டி போகணும் ஊட்டி போகிறோம் அதுக்கப்றம் கொடைக்கானல் போகிறோம் அப்புறோம் இது எல்லா இடத்துலையும் சு விட்ட லீவு ஒரு மூணு நாள் நாலு நாள் வருதுன்னால் ட்ரிப் வந்து போட்டு பசங்கள் க குடும்பத்தோட எல்லாரும் போய் நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம் ட்ரி அப்புறோம் ஃப்ளவர் ஷோ போனோம் அன்னைக்கு ஃப்ள ஊட்டில ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க அன்னைக்கு ஃப்ளவர் ஷோ போயிருந்தோம் அன்னைக்கு ஃப்ளவர் ஷோவில ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ளவர் ஷோவுக்கு நிறையப் பேர் வந்திருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கள் ஊட்டி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் அதுவும் காலையில் எழுந்தவொன்னே அதெல்லாம் பார்க்கணுன்னா அந்த சீனரி ரொம்ப அழகா இருக்கும் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அங்கே இது ஊட்டியில ஃப்ளவர் ஷோ போட்டுருந்தாங்கள் அப்புறம் காடன் அங்கேயே வீடு எடுத்து தங்கி குடும்பத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சா சமையல் செஞ்சு சாப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எல்லார்க்கூடயும் நல்லா ஜ பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு அங்கங்கே சுற்றிப் பார்த்துட்டு அப்புறோம் வந்து அங்கே வ ஃபால்ஸ் இருந்தது அந்த ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்